தமிழ் நாட்டு மக்கள் கலாச்சார பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து அப்போல்லாம் சாரி மட்டும் தான் அணிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போது வந்து கோவில் விஷேசம் இல்லைனா ஒரு பூஜை இது மாதிரினா மட்டும் சாரி அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால இந்தப் பாரம்பரியத்துவம் பாரம்பரியத்தை வந்து இன்னுமே கடைப்பிடிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோவில்லாம் போயிட்டு இந்தக் குலதெய்வம் கோவிலை வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைனா வந்து விசேஷ நாட்களில் வந்து பூஜை செஞ்சு பொங்கல் வச்சுட்டிருப்பாங்க ஸோ அதையுமே வந்து இன்றைக்கும் அந்தக் குலதெய்வம் கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு போயிட்டு பொங்கல் வைச்சு விசேஷம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் தமிழ்நாட்டு மக்களில் கலாச்சாரம் பாரம்பரியம் வந்து இன்னும் மாறாமல் வந்துட்டே தான் இருக்குது அந்தக் காலத்தில் எல்லாம் போர் வீரர்கள் போருக்குப் போகிறதுக்கு முன்னாடி குல தெய்வ கோவில்ல பொங்கல் வைச்சு தான் போருக்குப் போவாங்க ஸோ அதே மாதிரி தான் இன்னுமும் வந்து சின்ன சின்ன விஷேசம் வீட்டில் செய்கிறப்பயும் பொங்கல் வச்சுட்டு கோவில் போயிட்டெல்லாம் வந்து தான் செஞ்சுட்டு இருக்காங்க இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் கலாச்சாரிய பாரம்பரியமாக வந்துட்டு இருக்குது